ஹலோ வணக்கம் சார் நான் லேண்ட்லைன் பில் கட்டுறத பற்றி பேசலான்னு வந்திருக்கேன் கொஞ்சம் நாளாகவே இது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் லேண்ட்லைனில் வந்துட்டு பணம் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிற மாதிரி என்னோடய அக்கௌண்டில் வந்து நீங்கள் பண்ணிக் கொடுத்துருந்தீங்க அது வந்து சரியான நேரத்தில் வந்துட்டு பணத்தை வந்து நீங்கள் பிடிச்சிக்கலை அது என்ன இஸ்யூனு எனக்கு தெரியல என் அக்கௌண்டில் பணம் இருந்தது ஆனாலும் அது எடுத்துக்கலை அதனால் நான் லேட்டாக வந்து கட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லியிருக்காங்க எனக்கு பெனால்டி வேறு போட்டிருக்காங்க நான் வந்து கரெக்டாக தான் பணம் வச்சிட்டிருக்கேன் ஆனாலும் அது பிடிக்காததுனால நான் பெனால்டி போட்டு கட்டியிருக்கேன் அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அதனால நீங்கள் வந்துட்டு எங்கிட்ட இது கரெக்டாக வந்து என்னோடைய அக்கௌண்டில் இருந்து பணம் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிற மாதிரி வச்சிருக்கீங்களா இல்லை வைக்கிலையா எதனால் வந்து அது வந்து பிடிப்பட்டது பணம் அப்படின்றது வந்து நீங்கள் எனக்கு உறுதிப்படுத்தி தாங்க சார் எனக்கு ஏற்கனவே ஆயிரத்தி ஐந்நூறுரூபா கட்ட வேண்டியதாக இருந்தது நான் ஆயிரத்தி ஐந்நூற்றி எண்பது ருபாய் இல்லைன்னா நூறுரூபா கட்டுற மாதிரி வந்துருச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் வந்துட்டே இருக்குது இப்படியே போனால் எனக்கு கட்டுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அதனால் நீங்கள் எனக்கு கரெக்டான இது வந்து பண்ணிக் கொடுங்க சார் நீங்கள் பண்ணிக் கொடுத்தீங்கனா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார் நானே ரொம்ப கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் கட்டிட்டிருக்கேன் நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னால் எப்படி சார் ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க